எல்லோரும் சொல்றாங்களேன்னு நானும் அந்த பொருளை வாங்கினேன் அதை பயன்படுத்தம்போது தான் அதில் இருந்து நிறைய எதிர்மறையான விமர்சனம் அதையே இது எதிர்கொள்ள நேரிட்டது அதாவது இந்த கோடைக்காலம் வந்துவிட்டாலே எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் கோடைக்காலத்துல மின்விசிறி எவ்வளோ தான் வேகமாக ஓடினாலும் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைனு தான் சொல்லணும் அதில் இருந்து காற்று வந்தாலும் அது அனல் சேர்ந்த காற்றாக தான் வரும் அதனால் நமக்கு உடலில் பல வெப்ப உபாதைகளும் தோலில் சார்ந்த தொந்தரவுகளும் அதிகமாக வரதாக இருக்கு அதனால் நானும் என்ன பண்ணிண அப்படினா குளிரூட்ட காரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏசி ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தினுடைய பொருளாக தான் பார்த்து வாங்கினேன் பொதுவாகவே அதை பயன்படுத்தம்போது உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் அறை முழுதும் இருக்கும் அப்படின்தான் நம்ம பாக்கிறோம் ஆனால் அதில் நிறைய பின்விளைவுகளையும் நம்ம சந்திக்கணுங்கிறதை யாரும் உணரலை அதை வாங்கின பிற்பாடு தான் எனக்கும் அந்த பின்விளைவுகள் என்னென்னன்றது தெரிய வந்தது அது என்ன அப்படினா ஏசி ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது அது அதிகப்படியான காற்றிலிருந்து பொருட்களை எல்லாம் உறிஞ்சி அதுக்குள்ளே வைச்சிக்கும் அதை நம்ம முறையாக சுத்தப்படுத்தணும் இல்லை அப்படினா அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே பழுதாகிடும் வெகு விரைவில் அது எனக்கு பழுது பழுதாகிவிட்டதினால அதை பராமரிப்பதற்காக நிறைய செலவிட வேண்டியதாக போச்சு அடுத்ததாக வந்து ஏசி அதிக நேரம் ஓடிக் கொண்டுருந்திச்சுனா அதுக்குத் தேவையான மின்சார கட்டணமும் அதிகமாக ஆனது மற்ற காலங்களை காட்டிலும் இந்த காலத்தில் அதிகமான மின்சாரத்தை அதிகரித்துவிட்டது அது எனக்கு பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அடுத்ததாக இந்த ஏசி ஓடிக்கொண்டு இருக்கும்போது திடீர்ன்னு கரண்ட்டு கட்டாயிருச்சு அப்படினா அது அது அந்த மிஷின் ரன்னாகிட்டுருக்க அந்த இயக்கத்தை பாதிக்குது உடனடியாக ஓல்டேஜோட அந்த நிலையும் கொறைஞ்சிச்சு அப்படினா ஏசி இயங்கக்கூடிய அந்த தன்மையும் மாறுபடுது இப்படி ஓல்டேஜு மாறி மாறி வந்துகிட்டுருக்கும்பொழுது ஏசி ரன்னாகிட்ருந்துதுனா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று கரண்ட்டு அதிகமாக இழுக்கும் ரெண்டாவது ஏசியோட இயக்கம் வெகு சீக்கிரத்தில் கெட்டுப்போய்டும் இப்படிப்பட்ட இந்த தொந்தரவினால ஏசிக்குனு ஒரு ஸ்டெபிலைஸர் வாங்க வேண்டியதாக போச்சு அதுக்கு ஒரு தொகையை செலவிட வேண்டியதாக போச்சு இப்படியாக இந்த ஏசி வாங்கினதுலேருந்து பல செலவுகளும் பல தொந்தரவுகளும் தான் நான் அனுபவித்தேன் அதனால் இந்த நான் வாங்கின இந்த ஏசி ஆனது எனக்கு பல எதிர்முறையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு